எங்கள் ஊர் திருவிழாங்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லோரும் உறவினர்கள் எல்லோருமே வந்திருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லாம் வந்திருப்பாங்க அவங்களோட பொண்ணுங்க பசங்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம பழைய உறவினர்களாக ஊர் வெளிநாட்டில் இருக்கவங்க பக்கத்து ஊரில் இருக்கவங்க எல்லோருமே வந்திருப்பாங்க கோயில் விழாக்கள்ல இப்போது திருவிழா முடிஞ்சுட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லா ஆட்டமும் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி மாட்டு வண்டி பந்தயம் மஞ்சு விரட்டு இது மாதிரி விழா நடக்கும் எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் ரொம்ப மதிப்புண்டு அது மட்டும் இல்லாமல் ஊர் திருவிழா அன்னைக்கி கிடா எல்லாம் வெட்டி கோழி எல்லாம் நறுக்கி கிடா வெட்டி கோழி நறுக்கி எல்லாத்துக்கும் எல்லோருக்குமே விருந்து சமைச்சி சாப்பிடுவோம் எல்லோரும் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் மறுநாள் மறுநாள் பந்தயமெல்லாம் இருக்கும் பந்தயத்துக்கு பரிசு கொடுப்போம் நம்ம மாடு பந்தயத்தில் ஓடும் அதலாம் ரொம்ப இதுவாக நடக்கும் அதுக்கப்புறம் அன்றைக்கு நைட்டு வந்து கரகாட்டம் நடக்கும் கரகாட்டங்கிறப்போ வீட்டில் இருக்கிற எல்லோருமே போயிட்டு ஒன்னாக அமர்ந்து பார்ப்போம் ஜாலியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்களெல்லாம் ஊர்லேருந்து வந்துருக்கறதுனால ஒரே அவங்களோட நடந்த நல்லது கெட்டது எல்லா கதையும் சொல்வாங்க கேட்போம் நம்மளுக்கு நடந்ததெல்லாம் சொல்வோம் நிறையா தெரிஞ்சுக்குவோம் ஊர் திருவிழா அப்போ அது மட்டும் இல்லாமல் ஊர் திருவிழா அப்போ நிறைய சண்டை எல்லாம் வரும் அந்த சண்டை எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் அடித்துக்குவானுங்க ஏதா பண்ணிக்குவானுங்க வெட்டிக்குவானுங்க அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் திருவிழாங்கிறப்போ பக்கத்து ஊர் எல்லோருமே வருவாங்க அவங்க ஊர் இப்போ நம்ம ஊர் திருவிழாவுக்கு நம்ம கூப்பிட்டு அவங்க வந்திருக்க மாதிரி அவங்க ஊர் திருவிழாவுக்கு நம்மளை கூப்பிட்றப்ப நம்மளும் போகிறப்ப ஜாலியாக இருக்கும் அவங்க ஊர்லேயும் இது மாதிரி கிடா வெட்டுவாங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்லாம் இருக்கும் மறுநாள் வண்டி பந்தயம் மஞ்சு விரட்டு இதெல்லாம் நடக்கும் அதை முன்னிட்டு பரிசுலாம் வழங்குவாங்க மறுநாள் நைட்டு கரகாட்டம்லாம் நடக்கும் அதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் வேற என்ன விருந்து நடக்கும்